ஆக்ஷுவலி அண்ணா இன்னிக்கு தான் நாங்கள் உங்களோட மெனு கார்ட் பார்த்தோம் ஐ மீன் உங்கள் ஹோட்டலோட ஒரு விசிட்டிங் கார்டு அதில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸில் வந்து ஸ்பெஷல் காஜு மசாலா வந்து இருந்துச்சு பிளஸ் வந்து வெஜிடபிள் பிரியாணியெலாம்கூட இருந்தது வெஜிடபிள் அந்த ஹைதராபாத் பிரியாணி சீஸ் பிரியாணி காஷ்மீரி பிரியாணி கொலாபூரி பிரியாணி இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் பார்சல் வேணும் நாங்கள் வந்து உங்களோட ஹோட்டலில் வந்து இதெல்லாம்தான் ஸ்பெஷல் அப்படின் சொல்லி கேள்விப்பட்டோம் பிளஸ் வந்து அதில் இருக்கிற பாட்டு பிரியாணியும் கிள்ளி பரோட்டாவும் வந்து ஃபேமஸ் அப்படின் சொல்லி போட்டிருந்துது ஸோ எங்களுக்கு இது எல்லாத்திலியுமே ஒரு பார்சல் ரெடி பண்ணிடுங்க இந்த ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாத்திலியுமே ஒரு பார்சல் ரெடி பண்ணிடுங்க நான் வந்து உங்களோட வெப்சைட்டிலே வந்து நான் ஆர்ட்ரு பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து உங்கள் வெப்சைட் உங்களோட பிரியாணி அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இப்போது சொல்கிறேன் மெசேஜ் பண்ணுறேன் ஆக்ஷுவலி என்னென்னா எனக்கு வந்து இந்த காஜு மசாலா இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிணது கிடையாது பட் பிரியாணிஸில் வந்து இந்த வெஜ்ஜி ஹைதராபாத் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சீஸு பிரியாணி காஷ்மீர் பிரியாணி கொலாப்பூரி பிரியாணி இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிணது கிடையாது ஸோ இதெல்லாம் உங்களோட ஹோட்டலில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு இருக்கிறதுனால இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க அதாவது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க தென் வந்து இதோட ரேட்டு அமௌன்ட்டு இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க நான் அதை ஆர்ட்ரு பண்ணிக்கிறேன் பிளஸ் வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா சீஸ் பிரியாணி காஷ்மீரி பிரியாணி கொலாப்பூரி கொலாப்பூரி பிரியாணி அண்ட் வந்து வெஜ்ஜியில் ஹைதராபாத் பிரியாணி இது நாலும் ஒரு செட்டு கொடுத்துருங்க பிளஸ் வந்து மஷ்ரூம் மஷாலா கொடுங்க அது இல்லாமல் இந்த காஜு மசாலாவும் கொடுத்துருங்க இது அப்புறம் வந்து பன்னீர் தவா அப்புறம் வந்து டால் ஃப்ரை ஒன்று கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பிளாக்கு ப்லே பள்ளாக் அது ஒன்று அப்புறம் வந்து டெசர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப ஃபலூடா ஓகே ஃபலூடா வேண்டாம் அது இங்கே கொண்டு வர முடியாது டெசர்ட்டில் வந்து எதனால் ஒரு நல்ல ஐஸ்கிரீமாக வந்து கொடுத்துடுங்க அவ்வளோ தான்